ஹலோ சுகிங்களா நான் வந்து எனக்கு டின்னருக்கு சாப்பாடு வேணும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து சேரந்து ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு என்னென்ன ச ஸ்பெஷல்ங்க அங்கே இருக்கு எனக்கு சப்பாத்தி நாலு ஒரு ரெண்டு சிக்கன் ரைஸ் ஒரு மட்டன் ர ரைஸ்ஸு ஃப்ரைட் ரைஸ் இருந்தால் போ கொடுங்க அதற்கப்றோம் கூல்ட்ரிங்ஸ் எதாவுது இருந்தா சொல்லுங்கள் நான் அட்ரஸ் நோட் பண்ணுறேன் சொல்லுறேன் நோட் பண்ணிகங்க எனக்கு நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளார எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஃபார்ட்டி எயிட் காமராஜர் தெரு திருவாரூர் ஒரு எட்ரை மணிக்குள்ளே சீக்கிரமாக கொண்டு வந்துருங்க ஆ